சமையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது ரொம்ப ச விரும்பி சமைப்பேன் என்ன அதை வந்து நம்ம பாசத்தோடு சமைத்தோம்னா அதை சாப்பிடுறவங்களுக்கும் அது ஆசையாக இருக்கும் சாப்பிடுவாங்க அதுமாதிரி வந்து ஆம்பளைங்களும் இப்போ விரும்பி நம்மளோடு சேர்ந்து எல்லாமே வேலை செய்கிறாங்க அதுமாதிரி எங்கள் பேரன் வெளியில் இருக்கான் வெளியில் இருந்து எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தான அவன் பிரெண்டு நாலஞ்சு பேர் இருக்கானுவோ எல்லாமே வெளியில் சே சாப்பிட்டுட்டுகளும் உடம்புக்கு அவனுக்கு ஒத்துக்கலை ரொம்ப இளைச்சிப் போய்விட்டான் அதனால் நீங்களெல்லாம் சமைத்து சாப்பிடுங்கப்பா ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பையனாக உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிடுங்க இன்னொன்று இங்கிருந்து சாமானெல்லாம் அரசி பருப்பெல்லாம் எடுத்துகிட்டுப் போய் ச சமைத்து காய்கறியெல்லாம் வாங்கி நீங்களே சமைத்து சாப்பிடுங்கப்பானேன் அதோடேயும் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஒருத்தன் செஞ்சு நல்லா அழகாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இப்போ நல்லா நல்லா சாப்பிட்றான்யா நல்லாவும் டெய்லி ப்ரஷ்ஷான காய்கறி வாங்கிட்டு வந்து நல்லா சமைத்து நாங்களெல்லாம் சாப்பிட்றோம் அப்படினு சொன்னான் இப்போ முக்கால் வயதுப் பசங்களே வெளியில் போய் அவங்க அவங்க சா சமையல் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு கேட்ரிங்க் பண்ணுறானுவோ இன்னும் சொல்லப் போனால் கல்யாணம் காட்சிக்கெல்லாம்கூட குக்கே இப்போ வந்து சின்ன பையனுவோதான் அவ்வளோ இதாக லேடீஸ்ங்களோடு ஜென்ட்ஸ் பிள்ளைங்கதான் அவ்வளோ அழகாக சமைக்கிறாங்க விதவிதமாக அவனுக சமைக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்தக் கல்யாணம் காட்சினு பார்த்தீங்கன்னா அதோடுதான் வர்றானுவோ பையனுவோ அப்படியே விரும்பி எங்கே வெளியில் போனாலும் வேலையில் இருக்கிற இடத்துலேயும் அவனுகளே செஞ்சுக்கிறானுவோ ரூமில் சமைத்து சாப்பிட்டுகிறானுவோ அதுமாதிரி வெளியில் ஃபங்ஷன்னாலும் அவனுகளே அட்டன் பண்ணி கேட்ரிங் வேலை நல்லாப் பண்ணுறானுவோ சமைக்கிறதும் டேஸ்டாக இருக்குது நல்லாப் பண்ணுறானுவோ அதுமாதிரி எனக்கும் வீட்டில் இருந்தப்போ எனக்கு கை உடிஞ்சி போச்சு அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரங்வங்கள்தான் எனக்கு சமைத்து போட்டாங்க சாப்பிட்டுறதுக்கும் நல்ல சாப்பாடும் நல்லா டேஸ்டாக சமைப்பாங்க ஆசையாக நான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க எல்லா வீட்டு வேலையில் இருந்து துணி துவைச்சிப் போடுகிறதிலருந்து எல்லாமே செஞ்சாங்க எனக்கு ஈடு கொடுத்து வேலை செய்வாங்க அதுமாதிரி எல்லா வீட்லேயுமே சில வீட்டில் இந்த எதிர்த்த வீட்லெல்லாம்கூட ஜென்ஸ்ங்கெல்லாம் அவங்க ஒய்ப்புக்கெல்லாம் துணி துவைச்சி காய வைக்கிறது எல்லா வேலையும் செய்கிறாங்க விருப்பப்பட்டுதான் செய்கிறாங்க அதனால ஆம்பளைங்களும் வேலை செய்கிறதோ சமையல் பண்ணுறதுலயோ தப்பே இல்லை வெளிலேயும் எல்லா பசங்களும் அப்படிதான் செய்கிறாங்க அதேமாதிரி பொம்பளைப் பிள்ளைங்களுக்கு நிகராக ஆம்பளைப் பிள்ளங்களும் சமையலில் ஈடு கொடுத்து வீட்டு வேலைலேயும் கூட சரிசமமாக செய்கிறாங்க